வீட்டில வந்து குக்கரும் கடாய் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சி குக்கரில் செஞ்சோம் சாப்பாடு காலையில குக்கர் வெடிஞ்சுருச்சி அதனால் ச சத்யாவுக்குப் போனோம் அங்கே சாமானெலாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம் பட்டு அங்கே நல்லா இல்லை அப்புறமா நாலஞ்சு கடை ஏறி இறங்குனோம் அப்புறம் லாஸ்டில் கிரியாஸ்க்கு போனோம் கிரியாஸில் சூப்பரு திங்க்ஸு அங்கே கஸ்டமர் கொடுக்குற ரெஸ்பான்ஷிபிலிட்டிஸு எல்லாம் நல்லா இருந்துச்சி சலிக்காமல் நாங்கள் கேட்ட திங்க்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து காமித்தாங்க குக்கிங்கு திங்க்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வேண்டுற ஃபே ஃபேனு அந்த வாஷிங்மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாம் எல்லாமே காமித்தாங்க அண்ட் குக்கரும் கடாயும் ஒன்று வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சி குக்கர் வந்து ப்ளாக் குக்கர் வாங்கினேன் அதில் விசிலு எல்லாம் அவர்களே செட் பண்ணி இப்படி வெச்சு இப்படி சமைக்கணுன்னு அந்த இது நியூ ப்ராடக்ட்டோடய டிசைனும் சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் கடாயும் வாங்கினேன் கடாய் வந்து திக்காக ப்ளாக் கலரு பேஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சி அப்புறமா வீட்டுக்குக் கொண்டுவந்து சமைத்தேன் சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சி க்வான்டிட்டி ஓக்கே மணி எல்லாம் ஓக்கே அண்ட் டிஸ்கௌண்ட் ஆஃபருன்னா சூப்பர்பாக இருக்குது நல்லா இருக்குது அண்ட் கிரியாஸ் வந்து அல்ட்டிமேட்டு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னா நல்லா கொடுத்தாங்க கஸ்டமர்ஸுக்கு நல்லா கேர் பண்ணிணாங்க